உண்மைச்சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு புத்தகங்கள்னால் புத்தகங்கள் நிறையா இருக்குங்க ஆனால் அது புத்தகங்களை பண்ணும்போது சில நேரத்தில் அவங்களோட சொந்த கருத்தையும் திணிச்சிடுறாங்க அது பொதுவாக இருக்கற மாதிரி பண்ணணும் சில நேரத்தில் பார்த்தீனா அது அது பொய்யாக கூட மாறி வந்துடுது புத்தகம் எழுதும்போது அந்த மாதிரி எழுதும்போது எல்லாத்துக்கும் பொதுவாக எழுதணும் நிறையா வரலாறு புத்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க அது மாதிரி எழுதும்போது என்ன ஆகுதுன்னால் ஒரு சில இது மதத்தையோ ஒரு சில சமூகத்தையோ என்ன பண்றாங்கன்னால் அவங்க அதை மறைச்சி அது வந்து உயர்ந்த இதாக காமிச்சிர்றாங்க அந்த மாதிரி எழுதும்போது பார்த்து எழுதணும் இப்போ பொன்னியின் செல்வன் இருக்குது அக்னிச்சிறகுகள் இருக்குது அதுலாம் சரி ஆனால் ஒரு சில வரலாறு எழுதும்போது அந்த புத்தகங்களை பார்த்து ஒரு அடிப்படை ஒரு உண்மைத்தன்மை நம்பகத்தன்மையான இருக்கற புத்தகமாக பண்ணணும் இது என்னோடய கருத்து அவ்வளதான்